எங்கள் பகுதியில் உள்ள உள்ள விளையாட்டு வீரர்கள் அந்தளவுக்கு இல்லை ஏதோ சில பேர் இருக்காங்க குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு யாரும் பெரிய அளவில் விளையாட்டு வீரர்களாக இல்லை ஆனால் இந்த சமூக ஊடங்களின் மூலமாக அது என்னென்ன மாதிரியான ஊக்க மருந்துகள் அது இதலாம் யூஸ் பண்ணுறாங்க விளையாட்டு வீரர்கள் அது சம்பந்தமா எப்படி பாதிக்கப்படுறாங்க என்ற கூடிய அறிவு வந்து பெரும்பாலான இளைஞர்களுக்கு இருக்கு